ஹலோ

ஆ சொல்லுங்கள் மேடம் ஒன்றுல்ல மேடம் கோழிக்கு வந்து இந்தக் கண்ணில் வந்து வெள்ளை இது ஆகும் ஆட்டுக்கு வந்து கோமாரி நோய் வரும் கழிச்சல் வரும் மாட்டுக்கு வந்து க காலில் கொப்பளம்லாம் வரும் அதுக்கு வந்து கோமாரி நோய்ன்னால் வாயில் புண் புண்ணாக வரும் அதுக்கு வந்து வேப்ப எண்ணெய் நீங்கள் டாக்டர் கிட்ட கொண்டு வந்து காம்ச்சீங்கனா ஊசி மாத்திர ஆயின்மெண்ட்லாம் கொடுப்போம் ஆ ஆ பண்ணலாம் பண்ணலாம் ஒன்றுல்ல வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெய் இருக்குது பாத்தீங்களா வேப்ப எண்ணெயில் மஞ்சளை இது பண்ணி ஆ வேப்ப எண்ணெயில் காய்ச்சி கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு அது புண்ணுலலாம் வச்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக வரும் ஆமாம் ஆஸ்பத்திரி கொண்டு வரணும் ஆமாம் மஞ்சள் தூள் போட்டு தடவி விட்டுக்கோங்க ச சரியாயிடும் மாட்டுக்கு அதுதான் ச மாட்டுக்கும் அதுதான் ம் இயற்கை வீட்டு வைத்தியம் இயற்கை ஆ அதலாம் சில இதுமு கழிச்சலா வரும் ஆ அப்போ வந்து டாக்டர் கிட்ட உடனே கூட்டி வந்துடுங்க கழிச்சல் வயிற்றால போகிற மாதிரி போகும் அந்த மாதிரி டைமில் டாக்ட்ரு கிட்ட கொண்டு ஆமாம் கூட்டி வந்துடுங்க அவங்க அதுக்குத் தகுந்த மாதிரி நிப்பாட்டி ஆ சரியாகிடும் நீங்களாக அதுக்கெல்லாம் வீட்டு வைத்தியம் பார்க்க முடியாது ஆ வேறு என்ன சந்தேகம் எது இருக்குங்க ஆட்டுக்கும் இதே தான் கோமாரி நோய்னால் உதட்டுல வந்து பார்த்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமாக இருக்கும் ஆ ஆ நீங்கள் வெட்னரி டாக்டர் கிட்ட தான் வரணும் அதுக்கு தான் கால்நடை மருத்துவர் நாங்கள் இருக்கோம் எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் இருக்குது நீங்கள் இன் கேஸ் எதோன்னால் பதினாறு ம்ஹூம் ங்க இப்போ சாப்பாடு கொடுத்தீங்கனா போய்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு தான் பதினாறு தொண்ணூற்றி ரெண்டு கால்நடைன்னு நடமாடும் கால்நடை மருத்துவமனை இருக்கிறது ஃபோன் பண்ணீங்கன்னால் உடனே எங்கே இருக்கீங்களோ எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ வந்து இது பண்ணிடுவாங்க வேறு ஏதும் சந்தேகம் இருக்குங்களா